பன்னண்டு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்னு பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது